தமிழ் மிகவும் பழமையான மொழியா இருக்குது ஸோ ஆரம்ப காலக்கட்டத்தில் இருந்தே தமிழ் மொழி எல்லாத்துனாலேயும் பேசியும் எழுதப்பட்டும் வரும் வந்துக்கிட்டிருக்கு ஸோ நாகரிகங்கள் தோன்றி பல வருஷம் ஆச்சு ஆனால் நாகரிகங்கள் தோன்றுவதற்கு முன்பே தமிழ் தோன்றிடுச்சுன்னு சொல்லிகிட்டு ஒரு இலக்கியங்கள் இருக்குது தமிழில் முக்கியமான இலக்கியமாக தொல்காப்பியத்தை நம்ம சொல்கிறோம் அதில் இருக்க கூடிய எழுத்துக்கள் நம்ம தமிழ் எழுத்துக்கள் இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் இருக்குது இல்லையா ஸோ மத்த எந்த விதமான மொழிகளிலும் இந்த அளவுக்கான எழுத்துக்கள் எதுலேயுமே கிடையாது அது ஒரு சிறப்பு அம்சமாக நம்ம சொல்லலாம் தமிழ் வந்துட்டு ஒவ்வொரு எழுத்துக்களும் உச்சரிக்க கூடிய தன்மையை பொறுத்து அதோட பொருள் வேறுபாடுகளும் ஏற்படும் அதுடைய பொருள் அதோட சொற்கள் அது எல்லாமே ஒரு தனித்துவம் வாய்ந்ததாக இருக்குது தமிழ் மொழி பல வருஷத்துக்கு முன்னாடியே தோன்றிடுச்சு உலகத்துலேயே ஒரு ஃபஸ்ட்டு மூத்த மொழினா அப்படின்னா அது நம்ம தமிழ் மொழிய தான் சொல்லணும் தமிழ் மொழி சாதாரணமான மக்களில் இருந்து அயல் நாட்டு மனிதர்கள் வரைக்கும் எல்லாத்துக்கும் தெரியும் தமிழ் தான் மூத்த மொழினும் அது இப்போ வரைக்கும் எல்லாத்துனாலேயும் பேசிக்கிட்டு இருக்காங்க அதே போல் எழுதவும் பயன்படுத்துக்கிறாங்க